இது பார்த்தா ஆன்லைனில் எப்படி ஒரு செய்தியை ஒரு நிறுவனம் சேர்க்குதா இது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது இப்போ பார்த்தா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் குரூப் வெச்சிருப்பாங்க அந்த சேல்ஸ் குரூப் சேல்ஸ் டெக்னீசியன் குரூப் அப்படி ஒரு நல்ல சேல்ஸ் டெக்னாலஜி குரூப்லாம் நிறைய இருக்கும் அதை பார்த்தா ஒரு பார்ட்டிசிபேஷன்லாம் நிறையா பேர் இருப்பாங்க அட்மின்ஸ் இருப்பாங்க அந்த அட்மின்ஸ்லாம் இந்த ப்ரோடியூசராக இருப்பாங்க இதில் ஒரு பொருளுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் அவங்க தான் ஒரு டிஸ்டிரிபியூஷனாக இருப்பாங்க இப்போ அவங்க வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க நாங்கள் இந்த பொருளை எப்படி செஞ்சுருக்கோம் இந்த பொருளை நாங்கள் எவ்வளோ குவான்டிட்டியாகவும் எவ்வளோ சுத்தமாகவும் செஞ்சிருக்கோம்னுக்காக அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ணி இந்த பொருளுக்கு நாங்கள் இவ்வளோ டிஸ்கவுண்ட் தர்றோம் இந்தமாதிரி ஒரு ப்ரவ்ச்சர் தர்றோம் இந்தமாதிரி கூப்பன்ஸ் தர்றோம் நாங்கள் அப்படியே ப்ரோசிட் பண்ணுறாங்க இப்போது வாட்ஸ்சப்னு குரூப் மட்டும் இல்லை வாட்ஸ்சப்னு இல்லாமல் நிறைய இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்புறம் ஃபேஸ்புக்குன்னு இருக்குது அதில் தனி தனியாக பேஜஸ்லேயும் குரூப்லேயும் ஆட் பண்ணுறாங்க அதுலேயும் ஒரு பெய்ட் ப்ரோமோஷன்னு சொல்லிக்கூட அங்கே அவங்களோடய பெய்ட் ப்ரோமோஷன் அதான் காசு கொடுத்துகூட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்தமாதிரி எங்கள் வீடியோவை கொடுங்க எங்கள் ப்ராடெக்ட்டுக்கு ஒரு வரவேற்பு கொடுங்க எங்கள் ப்ராடெக்ட்டை பற்றி உங்கள் ஃபாலோவர்ஸ்கிட்டேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பேஜு மூலிமா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் போது தான் எல்லோருக்கும் தெரிய வருது எல்லாம் ஒரு டெக்னாலஜி மூலிமா எல்லோருக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஆடாக வரும் அந்த ஆடில் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டாஸ்க்கு முடித்தா இந்த டிஸ்கவுண்டு இந்த டாஸ்க்கு முடித்தா இந்த கூப்பன் ஃப்ரீயாக தர்றோம் அப்படி அப்படின்னு வருது அது பிலீஃப் அண்ட் டிஸ்க்ரிப்ஷன் பார்த்தாங்கனா ஒரு அப்போ அப்போதான் நமக்கு ஒரு இது வரும் ஓ அவங்க அப்படி தான் செய்கிறாங்க போல் ஓ இப்படி தான் செய்கிறாங்க அப்போ நம்பி வாங்கலாம் இவ்வளோ பண்ணி செய்கிறாங்க ஆஃப்பரும் தர்றாங்க டிஸ்கவுண்டும் தர்றாங்க நமக்கு தெரிய வருது ஒரு வாட்ஸ்சப் குரூப்பில் வந்து ஃபேக்காக போகுது ஃபேக்காக போகுதுன்னு யாராவது சொன்னாலே இப்போலாம் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க நாங்கள் எதுவும் ஃபேக்காக பண்ணல வாட்ஸ்அப்பில் எதுவும் ஃபேக்காக வரமாட்டேங்குது அதனால் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோவுக்காக அந்த வீடியோ வந்து ப்ராடெக்ட் மூலிமான வீடியோ அங்கே அந்த வீடியோ வந்து ப்ராடெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ தான் வரும் அந்த ப்ராடெக்ட் எப்படி செய்கிறாங்க அந்த ப்ராடெக்ட் எப்படி நாங்கள் தரப்போகிறோம் எந்த மாடலில் எந்த ஃபீச்சர்ஸில் தரப்போகிறோம் எந்த ப்ரைஸில் தரப்போகிறோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் உண்டு எவ்வளோ ஒரு இஎம்ஐயில் உண்டா இல்லை எதில் உண்டு எந்தமாதிரி ஒரு ப்ராடெக்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ப்ராடெக்ட்டை ஒரு ஆடாக அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ஆன்லைன் விஷயத்தில் அவ்வளோதான் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அபௌட் தேயர் ப்ராடேக்ட் அவங்க ப்ராடெக்ட்டை பற்றி ஒரு இன்ஃபார்மேஷன் நாங்கள் எப்படி ஒரு ப்ராடெக்ட் இருக்குது நாங்கள் பண்ணியிருக்கோம் தர்றோம் இந்தமாதிரி டிஸ்கவுண்ட் இந்தமாதிரி ஒரு டிஸ்க்ரிப்ஷன் இந்தமாதிரி ஒரு பிலீஃவோடு தர்றோம் இண்ட்ரெஸ்ட்டட் பீப்புள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்குவஸ்ட் பண்ணி கேக்கிறது தான் இந்த ஆன்லைன் செய்தி தங்களுடன் செய்தி நிறுவனங்கள் எவ்வாறு ஈடுபடுத்துகின்றன